நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னாலே இப்போ இப்போ கிராமத்தில் இருக்கிறதால எங்களுக்கு பிரச்சினை கிடையாது அக்கம் பக்கத்தில் பேசுவோம் பழகுவோம் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு செடி வளர்க்குறோம் ஒரு பூ பூக்குது அப்படின்னா அதை நாலு பேர் கூட ஷேர் பண்ணிக்கும்போது அவங்களுக்கும் அந்த செடி மேலே ஒரு இண்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த செடியில் இருக்கிற பூவை நாலு பேரு கூட பகிர்ந்துக்கிறோம் இப்போது காய்கறி இருக்குதுன்னா காய்கறி காய்க்குது ஒரு மாங்காய் மரத்தில் மாங்காய் காய்க்குது அப்படின்னா ஒரு நாலு பேருக்கு அந்த மாங்காயை கொடுக்குறோம் இப்போ நான் வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை நான் இங்கே இருக்கவே முடியாது வெளியில் போகிறன் அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போவேன் எப்பா இந்த செடியை பாத்துக்கோங்க அந்த செடியை தண்ணி ஊற்றுங்க ஏன்னால் நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கன்ல அப்போ அவங்க அதை சாப்பிட்ருக்காங்கல அப்போ அவங்களுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும்ல ஐயோ இந்த செடியில் நம்ம தண்ணி ஊத்துனால் அந்த மாங்காய் சூப்பராருக்குமே இந்த மரத்தை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் வரும் அதுதான் நம்ம எல்லோருக்கும் எல்லா பொருளையும் ஷேர் பண்ணி கொடுத்து சாப்பிடும் போது நமக்கு பிரச்சினையே இருக்காது நம்மளே இல்லைன்னா கூட நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்துங்கப்பான்னு சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா அவங்களாவே அதை வந்து பார்த்துப்பாங்க காரணம் அவங்களுக்கு அந்த பூக்கள் கொடுத்துருப்போம் அந்த பூவோட நமக்கு வேணும் தண்ணி ஊத்துனா நமக்கு இதை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அவ்வளோதான்